இந்த தொழில்நுட்பமெல்லாம் வந்துட்டு பார்த்தீனா ஓய்வு பெற்றவர்களுக்கு எப்படி இதாகுதுனா பயனுள்ளதாக இருக்குதுனால் அவங்க வந்துட்டு பார்த்தீனா இப்போா இருக்க இளைஞருகளுக்கு வந்துட்டு ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீனா அவங்க ஒரு ஃப்ளாட்ஃபார்மாக அதுதான் இணைய சேவையை பயன்படுத்தி அதில் வந்துட்டு அவங்களுக்கு கோர்ஸ்ஸோ இல்லை க்ளாஸ்ஸோ ஏதோ ஒன்று இப்போ கவர்மெண்ட்டு வேலைக்காக படிக்கிறாங்களா இளைஞர்கள் அவங்களுக்கோ இல்லை பேங்க்குக்கு எக்ஸாம்க்காக ஏதோ படிக்கிறாங்களா அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீனா ஒரு மென்ட்டர் அதுதான் இந்த வழிகாட்டியா இருந்து அவங்களுக்கு என்ன இது வருமோ அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லி தந்து அவங்கள ஒரு நல்ல இதுக்கு கொண்டுவராங்க நிலைக்கு வந்துட்டு கொண்டுவராங்க அதுமட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு பார்த்தீனா வீட்டில் சும்மா இல்லாமல் அவங்க வந்துட்டு பார்த்தீனா அவங்களோட டேலெண்டை வந்துட்டு நாலு பேருக்கு அதுதான் அவங்க கற்றுக்கிட்டத வந்துட்டு நாலு பேருக்கு வந்துட்டு இது பண்ணுறக்கு அவங்க நாலு பேருக்கு வந்துட்டு அவங்க யூஸ்ஃபுல்லா வந்துட்டு இது சொல்லித்தராங்க அது மூலிமா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ்ஸும் கிடைக்குது அதே மாதிரி ஒரு ஸேட்டிக்ஸ்ஃபேஷனும் கிடைக்குது அவங்க மட்டும் வாழாம அவங்க மூலிமா எத்தனையோ பேர் வாழ்றாங்க நம்மள தான் இந்த வயதானவங்களுக்குலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கும் மருத்துவம் இந்த இது குக்கிங்கு அந்த மாதிரி வந்துட்டு சமையல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீனா நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கும் அது இப்போ இருக்கற ஜென்ரேஷனுக்கு நம்மள மாதிரி இவங்களுக்குலாம் தெரியாமல் இருந்திருக்கும் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீனா ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்தோம் இல்லை ஒரு சின்னதாக ஒரு இது சோசியல் மீடியா ஃப்ளாட்ஃபார்ம்லேயோ வந்துட்டு பார்த்தீனா ஒரு ச்சு ஐடி ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு அவங்களோட இதை வந்துட்டு டேலெண்ட்டு வந்துட்டு இது பண்ணிணாலே போதும் அவங்க வந்துட்டு அதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு ப ச முன்னேறுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்